இப்போ வந்து எங்கள் ஊரில் பிராண்டட் டிராக்டர்ன்னால் மஹேந்திரா தான் அது எப்படின்னா இப்போ வந்து முந்திரிக்காடு அந்த மாதிரி இடத்துல குறஞ்ச ஏர் இந்த ஏர் ஓட்டணும்ன்னா குறஞ்ச நேரத்தில் ஏர் ஓட்டிவிடும் குறஞ்ச நேரத்தில் அதனால் நேரமின்மையும் குறையும் ஆளுங்களும் அதிகமாக தேவை இல்லை அதுக்கு ஏர் ஓட்டுறதுக்கு டிராக்டரை வச்சு சம்பளமும் கொடுக்க தேவையில்ல இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடை வச்சு ஓட்டிகிட்டுருந்தாங்க அதுக்கு ரெண்டு மூணு பேர் வேணும் ஏர் ஓட்டணும்ன்னா இப்போ டிராக்ட்டரை வச்சு சீக்கிரமாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்திலையே ஏர் ஓட்டி முடிச்சுறாங்க அதனால் ஆள் கூலியும் மிச்சமாகுது என்ன க வேலையின்மை அவங்களுக்கு வேலையின்மை தான் இதாகிடும் பணம் பற்றாக்குறையும் ஏற்படும் நிறைய டிராக்டர் இதெல்லாம் வர மாதிரி இருந்தால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் மாடு ஓட்டுற மாதிரி டிராக்டர் இருக்காது எப்படியும் மாடு வச்சு ஓட்டினா அது வேறு மாதிரி இருக்கும் டிராக்டரை வச்சு டிராக்டரை வச்சு ஓட்டினா அது வேறு மாதிரி இருக்கும் மாடு வச்சு ஓட்டும்போது நல்லா உள்ளே போய் நல்லா ஓட்டிக்கிட்டு இருந்தோம் இப்போ டிராக்டர் வந்ததுக்கொன்னே கொஞ்சம் மேலாக எடுத்துகிட்டு ஆனால் டைமிங்கில் பார்த்தா சீக்கிரம் முடிஞ்சுடும் டிராக்டரை வச்சு முடித்தா மட்டும் பாரம்பரியமாக பண்ணுறதுனா மாடு வச்சு பண்ணுறதுதான் பாரம்பரியமாக பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்குது காலக்காலத்துக்கு இப்போதான் டிராக்டர் வந்ததுனால் டிராக்டரை வச்சு யூஸ் பண்ணுறாங்க